ஹலோ ஹலோ ஹலோ நாங்கள் சொல்லுங்கள் ஆ சொல்லு சொல்லுங்கள் மேடம் ம் மஞ்சளை நானும் விசாரிச்சுன்னு தான் வாங்குறேன் நானும் நாலு கடை வெச்சிருக்கிறேன் விசாரித்தாலும் அதான்ங்க நான் பயிர் வெச்சிக்கிறவர் பயிர் வெச்சிக்கிறவங்க மஞ்சள் நட்டுருக்கிற அவங்கிட்ட தான்ம்மா நான் வாங்கிவந்து விற்கிறேன் என்னா கொஞ்சம் கம்மியாக கேக்கிறேன் அவங்க ஒரு பத்துக்கு எப்பா இருபது ரூபா கிலோன்னா ஒரு பாஞ்சு தான் கொடுன்னு கேக்கிறேன் எனக்கு ஒரு எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கெடைக்குத்தா இல்லையா அது தான்ங்க சொல்கிறேன் இருபது இருபது கிலோ ஆ கொடுக்கறங்க எனக்கு ம் ஆ அதுக்கு தான் கேக்கிறேன் நான் இருபது கிலோ கேக்கிறேன் இருபது கிலோ பூசிக்கிற மஞ்ச குழம்பு மஞ்சள் எது இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் நான் இது ஹோல்ஸ் கடை வெச்சிருக்கிறேன் ஹோல்ஸ் கடையில் ஹோல்ஸ் கடையில் எனக்கு அவன் இருபது ரூபா விற்கிறான் பாஞ்சு ரூபா கொடுத்தா தான் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து இருபது ரூபா விற்பேன் நான் ஆ ஆ ரைட்டுங்க நீங்கள் வாங்க வாங்கிக்கங்க வந்து கொஞ்சம் இருபது ரூபா வாங்கிக்கங்க வந்து என்னா பாஞ்சு பாஞ்சு ரூபாய்ன்னு வாங்கினா நீ இருபது ரூபா ஏ நான் இப்போ பாஞ்சு ரூபாய்ன்னு வாங்கினா இருபது ரூபாய்ன்னு நான் குடுக்கிறேன் வாங்க அஞ்சு ரூபாய் தான் எனக்கு கமிஷன்னு வேற ஒன்றும் இல்லைங்க தரமான பொருள் தான்ங்க நாங்கள் பார்த்து தான் வாங்கின பொருள் பார்த்து தான் வாங்கினேன் இது பார்த்து தான் வாங்கிருக்கிறேன் என்னா வேறு ஒன்றும் இல்லை தரமான பொருளை வாங்கி எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் ஒரு கிலோ மேலே வேறு ஒன்றும் தேவயில்ல எனக்கு இருக்குது அது தான்ங்க இது ரேட் தரமாக தெரியும் சார் வாங்க சார் வாங்க வாங்க வாங்கிக்கிங்க நீங்கள் வாங்க வாங்கிக்க வேறு ஒன்றும் தேவயில்ல அஞ்சு ரூபாய் தான் எனக்கு கொடுக்க போகிற கிலோ மேலே வேறு ஒன்றும் தேவயில்ல